நாட்டுப்புற பாடல்கள் நம்ம ஊரில் வந்து பசங்கள் எல்லாம் நாட்டுப்புற பல என்னது கிராமத்துலாம் பார்த்திங்கனா நிறையா பேர் வந்து நிறைய விளையாட்டுகள் விளையாடுவாங்க ஓடி ஆடி விளையாடுவாங்க மணல் புழுதி எந்த வித்தியாசமும் பார்க்க மாட்டாங்க எல்லாம் பூந்து ஆடி விளையாடுவாங்க ஆனால் பெண்கள் வந்து அந்தமாதிரி பூந்து ஆடிலாம் விளையாட மாட்டாங்க ஆனால் அதில் நிறையா பேர் பார்த்திங்கனா வச்சுக்கோங்களேன் நாட்டுப்புற ஆடல்கள் இல்லை சில பேர் வந்து பாடுவாங்க இந்த மாதிரில்லாம் நிறையா இருக்கும் ஆனால் இதெல்லாம் நீங்கள் அதிகம் எங்கே பாக்கலாம்னு பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் நம்ம ஊரில் இருக்கிற இந்த அக்ரகாரம்னு ஒரு ஏரியா இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் ஐயருங்க மட்டும்தான் அங்கே இருப்பாங்க அங்கே நீங்கள் இதை அடிக்கடி பார்க்கலாம் இந்த நாட்டுபுற பாடல்கள் பாடுறது இந்த சுவாமி பாடல்கள் பாடுறது அப்புறமேட்டுக்கு வந்து ஒரு நடனங்கள் ஆடுறது அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கடி அதை நடத்துவாங்க சுவாமிக்கும் சேர்த்து நடத்துவாங்க சுவாமிக்கும் நடத்துவாங்க நாட்டுப்புறத்து நாட்டுப்புறம்னு சொல்லிவிட்டு தனியாக நடத்துவாங்க அது வந்து பார்த்திங்கனா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஐயருங்களே நாட்டுப்புற இது நடத்தமாட்டாங்க ஆனால் அவங்களோடதுலேயும் ஒரு சில நாட்டுபுற இது இருக்கும் ஆனால் அதெல்லாம் பார்த்திங்க வச்சுங்கோங்களேன் எப்பியுமே கொஞ்சம் அது டிஃப்ரன்ட்டாக இருக்கும் சில இதெல்லாம் பார்த்திங்கனா நம்ம கடவுள்களை வந்து சார்ந்து இருக்கும் அதாவது கடவுள்களோட செயல்கள் அவங்களை வந்து அவங்களை வந்து தூங்க வைக்கிற மாதிரி அவங்களை வந்து மொழி அதாவது அவங்க காலையில் ஆனோடனயே எந்திரி அப்படி எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓர்ஷிப் பண்ணுற மாதிரி இந்தமாதிரி நிறையா இது வரும் இப்போ நம்ம வந்து அதில் ஒரு சின்னதாக வந்து நம்ம ஒரு இதுக்கு ஒரு எக்ஸ்சாம்பலுக்கு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பரதநாட்டியம் இந்தமாதிரி சில ஆடல் கலைகள்லாம் பார்த்திங்கனா வச்சுக்கோங்களேன் நடராஜர்தான் வந்து அவங்க கடவுளாக கும்பிடுவாங்க நடராஜர் யாருன்னா சிவனோட ஒரு விதமான அவதாரம் அவர் வந்து பார்த்திங்கனா இந்தமாதிரி நாட்டிய கலைகளில் இருக்க எல்லாத்துக்கும் வந்து பேர் போனவர் அவரோட ருத்ரதாண்டவம்தான் இங்கே இருக்கிறதுலே வந்து ஒரு மிகப்பெரிய நாட்டியம் ஆனால் அந்த நாட்டியம் அவர் எப்போ ஆடுறாரோ அப்போ அண்டமும் வந்து பார்த்திங்கனா அதோட அந்த ஒரு உணர்ச்சிகளில் தன்னை பிரிஞ்சு வெளியே போகும் அதாவது மெய் மறந்து தான் எதுக்கு இருக்கிற அந்த நிலையும் விட்டு விலகி நிற்கும் ஒரு அமைதியான நிலைக்கு போகிறப்ப தன்னை தானே விலகும் ஆனால் அது வந்து பார்த்திங்கனு வச்சுக்கோங்களேன் அப்படி விலகிறப்ப அவர் சிவனும் வந்து குளிர்வாரு அந்த உலகமும் வந்து குளிரும் ஆனால் அந்த குளிர்றதோட இது அதோட ப்ராப்ளம் என்னன்னா நம்மளால் அந்த இடத்துலேருந்து வாழமுடியாது ஏன்னா அந்த ஆட்டங்கிறது வந்து பார்த்திங்கனா அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அந்த சக்திகளை சில நேரங்கள் வந்து பூமிகளால் தாக்கு பிடிக்க முடியாது இந்தமாதிரி நாட்டுப்புற பாடல்கள் நாட்டுப்புற நிகழ்ச்சிகள்ன்னா நம்ம நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் இதுக்கு வந்து நம்ம ஒரு உதாரணம் சொல்ணும்னு வச்சுக்கோங்களேன் நாட்டுப்புற பாடல்கள் இது இதெல்லாம் இல்லாமல் சில விஷயங்களும் நம்ம ஊரில் பண்ணுவாங்க அதெல்லாம் பாத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இது பொம்மலாட்டம் இல்லைனா இந்த இது எப்படி சொல்கிறதுன்னா இந்த பொம்மைகள் பொம்மைகளை வச்சு ஒருமாதிரி இது காட்டுவாங்க சிலதுலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கடவுள்களோட கதைகளை வந்து சில அட்டைகள் வச்சும் சொல்வாங்க அதுவெல்லாம் பாத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாட்டுப்புறத்தோட வரனாலும் இதோடு வந்து சான்று வரும் ஸோ அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் அது நல்லாவும் இருக்கும் அது முழுக்க முழுக்க பார்த்திங்கனா குழந்தைகளுக்காக ஏன்னா இந்த நாட்டுப்புற பாடல்கள் இது எல்லாம் வந்து பார்த்திங்கனா எல்லோருமே ரசிக்க கூடிய ஏன்னா சில நேரங்களில் வந்து இதை குழந்தைகள் பார்க்கமாட்டாங்க ஆனால் இவ்விதம் நீங்கள் இந்த பொம்மலாட்டம் இந்த மாதிரில்லாம் நடக்கிறது பாத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லோருமே ரசித்து பார்ப்பாங்க வளர்ந்தவங்களும் சரி குழந்தைங்களும் சரி ஏன்னா குழந்தைகள்ங்கிறவங்க பார்த்திங்கனா ஏதோ ஒன்று அங்கே வித்தியாசமாக தெரியுதுனு பார்ப்பாங்க அதே வளர்ந்தவங்க அந்த கதைகள் அந்த கதைகளில் சொல்ல வர கருத்துகள் இது எல்லாத்தியுமே வந்து கூர்ந்து கவனிப்பாங்க இந்தமாதிரி அவங்க பாக்குறதுங்கிறது பார்த்திங்கனா அவங்களுக்கு வந்து அவங்களோட அந்த நினைவுகளோட ஓகே இந்த இதெல்லாம் நம்ம பண்ணினோம் இந்தமாதிரி இதெல்லாம் வந்து நம்ம எதிர்காலத்து நம்மளோட கடந்த காலத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் பண்ணாங்கங்கிற அந்த இது வரலாற்றையும் நமக்கு சொல்லும் அதே நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்கனாலும் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குங்கிறதையும் அது நமக்கு சொல்லும் ஏன்னா நம்மளை நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னய்யா இது ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படினு சொல்லிவிட்டு நம்ம பார்ப்போம் ஆனால் நம்ம பெரியவங்க எதையும் காரண காரியம் இல்லாமல் செய்ய மாட்டாங்க அவங்க பண்ணுற ஒவ்வொன்றுக்கும் காரணம் இருக்கும் என்ன அந்த காரணம் நிறையா நேரத்தில் வந்து நமக்கு வெளியில் நேராக சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன் நேராக சொல்கிறது பெருசு இல்லை நீ செய்யமாட்ட நீ இதை செய் அதுக்கப்புறம் காரணத்தை சொல்கிறேன் அப்படினு சொல்லிவிட்டுதான் செய்வாங்க ஆனால் சில நேரங்களில் பார்த்திங்கனா அந்த காரணங்களை அவங்க சொல்லாமலேயே கூட போய்ருக்காங்க ஆனால் நாட்டுப்புற பாடல்கள் வந்து பாத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தமாதிரில்லாம் எதுவும் இருக்காது அதுங்களோட வரிகளை அவங்களால் எப்போ புரிஞ்சுக்க முடியுதோ அப்போ அது எல்லா அர்த்தங்களும் உங்களுக்கு நேருக்கு நேரா புரிய ஆரம்பிக்கும் அதுதான் நம்ம நாட்டுப்புற பாடல்களில் இருக்க கூடிய ஒரு தனித்தன்மை இப்போ ஒரு பாடல் எடுத்துக்கிட்டிங்கனா அதோட வரிகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனா அதோட வரிகள் ஒரு இது சொல்லும் அந்த வரிகளுக்கு அவங்க கூடவே வந்து இது இணைச்சிருக்க அந்த இசைகள் அது நமக்கு வந்து ஒரு விதமான உணர்ச்சிகள் தரும் இது எல்லாத்தையும் சேத்துதான் நம்ம இசையாக கேக்கிறமே தவிர இந்த இசைகள் இல்லைனா அந்த வரிகள்லேருந்து பாத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சராசரியாக ரெண்டு பேர் பேசிக்கிறாங்களே அந்தமாதிரிதான் இருக்கும் அதை தாண்டி அதில் எதுவும் இருக்காது ஏன்னா அதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய இசை ஆனால் நாட்டுப்புற பாடல்கள் இந்த நாட்டுப்புற இதுலெல்லாம் பார்த்திங்கனு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஒருமாதிரி வெறும் குச்சி ஒரு இதை வச்சுதான் தட்டுவாங்க தட்டுறதை வச்சுதான் அவங்க ராகமே வந்து வர வைப்பாங்க அந்த ராகத்தோட நீங்கள் கேட்டிங்கனாலும் அந்த சொற்கள் வந்து பாட்டுமாதிரிதான் இருக்கும் அந்த ராகத்தையே நீங்க எடுத்துவிட்டு கேட்டிங்கன்னாலும் அது வெறும் ஒரு பாட்டு மாதிரிதான் இருக்கும் ஏன்னா அது நீங்கள் உருவாக்குறப்பவே அந்த சொற்கள் வந்து சொற்களாக உருவாகாமல் ஒரு பாடலாக ஒரு உணர்ச்சிகளாக அது உருவாகும் அதுதான் வந்து நாட்டுப்புறத்தோட இதுக்கும் நம்ம சராசரியாக பாடுறதுக்கும் உண்டான வித்தியாசம் நீங்கள் இப்போ சராசரியாக பாடுறதுல கத்துறது இந்த மாதிரி சில இதெல்லாம் வருது அதுவும் வந்து வரும் பாட்டு பாட்டுகளுங்குறாங்க அது வந்து பார்த்திங்கனா அது கூட இணைஞ்சிருக்க இசையினால் ஆனால் அந்த இசை இல்லாமல் கேட்டிங்கனா அது என்னடா அது கத்திக்கிட்டே இருக்கான்ங்கிற மாதிரிதான் நமக்கு தோணும் ஆனால் அந்த நாட்டுப்புற பாடல்களில் பாத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்போ கேட்டிங்கன்னாலும் உங்களுக்கு அந்த ஒரு மன அமைதி கிடைக்கும் அவங்க ஆடுறது பாத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒருமாதிரி அந்த இடத்தோட அந்த வைப்ரேஷனை மாற்றும் நம்மளோட உடல் ஒவ்வொரு அசைவுகளும் பார்த்திங்கன்னா நமக்கான அந்த சுற்றுசூழலோட வைப்ரேசன்ஸ் கண்ட்ரோல் பண்ணும் மாற்றி அமைக்கும் ஏற்றும் இறக்கும் ஆனால் அவங்க ஆட்டங்கள் பாத்திங்கன்னு வச்சுக்கோங்க சில நேரங்களில் கோவமாக வரும் சில நேரத்தில் அன்பாகவும் மாறும் சில நேரத்தில் சோகங்களையும் கொடுக்கும் எல்லா விதமான உணர்ச்சிகளையும் அந்த ஆட்டங்கள் நாட்டுப்புறத்தில் கொண்டு வருவாங்க அதனால் என்னாகும் கோவமாக இருக்கிறவன் சந்தோஷமான அந்த ஒரு வைப்ரேஷனால நார்மலாவான் நார்மலாக இருக்கிறவன் கோவமாக இருக்கிறதுனால நார்மல் ஆவான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனா எப்படிப்பட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த எடுத்துக்கிட்டிங்கனா பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நெனைப்புல இருப்பாங்க சில பேர் வந்து நேற்று நடந்த பிரச்னைனால கோவத்தில் இருக்கலாம் சில பேர் இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயத்தினால ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி ஒருமாதிரி நிதானமாக ஒரு சமநிலைக்கு கொண்டு வரும் நம்ம நாட்டுப்புற பாடல்கள் இதுதான் அதில் இருக்க கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி